நாங்கள் வந்து இங்கே தூசூரில் இருக்கோம் தூசூரில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா துறையின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஏரி ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நிறைய பெஞ்சா தண்ணி வந்து அங்கே ஒரு ஆறு ஏழு குளம் நிரம்பி எல்லாமே வந்து இங்கே தூசூர் ஏரியில் தான் வந்து முடிவடையுது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறு ஏக்கருக்கு மேலே இன்னும் பெரிய பரப்பளவு கொண்ட ஏரியாக இருக்குது தூசூரில் இது இது வந்து நிரயிறம் போது பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு கரூர் சேலம் அங்கே இருந்தெல்லாம் கூட இந்த ஏரியை பார்க்க நிறைய பேர் இங்கே வர்றாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல்லேருந்து கூட எல்லாத்தையும் இதை வந்து கண்காட்சி மாதிரி காமிக்க நிறையா பேர் கூட்டிகிட்டு வர்றாங்க ஆனால் வந்து அது முறையற்ற மாதிரி கிடக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு காமோண்டு அமைச்சி ஒரு போட்டில் நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க அதனால ஒரு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுத்தா வந்து அது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிற மாதிரி இன்னும் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கண் கண் கவர்ற மாதிரி நல்லா இருக்கும் அதவிட்டு போட்டு இந்த இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணால் வர்றவங்க கொஞ்சம் அப்படியே வெளியில் இருந்து மட்டும் பார்க்குறாங்க அப்படியே கொஞ்சம் போட்டில் போய் ஏரி ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி நல்லா இது பெரிய சுற்றுலாதலம் பார்த்தா ஏற்காட்லெயெல்லாம் இருக்கற லேக் மாதிரி நல்லா பெருசாக இதெல்லாம் அமைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கும் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கற ஊர்க்காரங்கெல்லாம் வந்து நல்லா சுற்றி பார்க்க வெளியில் போகாமல் இங்கே வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்லா சௌரியமாக இருக்கும்